ஹலோ ஹலோ சூப்பர் மார்க்கெட்டுங்களா ஒரு சப்பாத்தி வேணும் என்ன ப்ராண்டு வெச்சிருக்குறீங்க

சரி எங்களுக்கு ஆசிர்வாத் சப்பாத்தி தான் வேணும் ஹலோ அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதா ஆமாம் எவ்வளது

சரி எனக்கு ஒரு ஒரு கிலோ பாக்கெட்டே கொடுங்கோ

சரி நீங்கள் அதை எப்படி செய்வீங்க அப்படி ஏதாவது ஒன்று வாங்கினா ஃப்ரீயாக தருவீங்களா

சரி சரி ஒரு அஞ்சுக்கிலோ தேவைப்படுது

அப்போ நீங்கள் நீங்கள் ம எதாவது செஞ்சு தருவீங்களா சப்பாத்தியை அது செய்யறதில்லைங்களா சரி அது எப்படி தருவீங்க ரெடிமேடு ஆ அது நல்லா வா சாஃப்ட்டாக இருக்குதா இல்லை மொறு மொறுன்னு நல்லா இதாக இருக்குமா சாப் சாஃப்ட்டாக இருக்கும்ங்களா ஏன்னா நாங்கெல்லாம் வயதானங்க எல்லாம் அதெல்லாம் ரொம்ப இதாக சாப்பிட முடியாது அதனால் தான் கேக்கிறேன் ஆ நீங்கள் டோர் டெலிவரி பண்ணுவீங்களா

சரி அப்போ நீங்களே கொண்டாந்து இது கொடுத்துடுவீங்க வீட்டில்

ஆ அது

சரி அட்ரஸ் சொல்லட்டுமா கொண்டையம் பாளையம் படையூர் ஒன் பை அறுபத்தி ஏழு அது கொண்டாந்து அங்கே கேட்டால் சொல்லிடுவாங்க வாத்தியார் வீடு எதுன்னு கேளுங்கள் கொண்டாந்து எங்கள் வீட்டில் டெலிவரி பண்ணிடுங்கோ ஆ இருப்பாங்க ஆ நாலு மணிக்கு கொண்டாந்து வீட்டில் எடுத்துன்னு போ என்ன பொருள் இருக்குதுங்க அது கூட

சரி எங்களுக்கு அப்போ கொடுங்க இட்லிக்கு அரிசி இருக்குதா ஒரு பத்து கிலோ வேணும் ம் ம்

ம் சா சாப்பாடுலாம் நல்லாயிருக்கும் சாப்பாடு இருக்கும்ங்களா சாப்பாடு நல்லாயிருக்குமா ம் நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இருக்குமாங்களா சாப்பாடு அரிசி சரி ஆ இப்போ பருப்பு வகைகளில் எங்களுக்கு உளுத்தம்பருப்பு வேணும் அது வந்து நீங்கள் சொல்கிறது இது இப்போ பொட்டு உளுத்தம்பருப்பு இருக்குதுல்ல பொட்டு அது வேண்டாம் வெள்ளையாக குண்டு உளுத்தம்பருப்பு கொடுங்கோ